இப்போ வாழ்க்கைக்கு பார்த்திங்கனா நானும் ஒரு பக்கம் வேலை பார்க்குறேன் அந்த வாழ்க்கையை எனக்கு வந்து ரொம்ப இனிமையாக இருக்குது அந்த பாதையைத் தான் நான் கடைப்பிடிச்சிருக்கேன் எங்கள் குழந்தைங்க படிக்குறதுக்காக நான் ஒரு பக்கம் வேலை பார்க்குறேன் வேலை பார்க்குற சம்பளத்தில் தான் நான் அது எல்லாம் சரி கட்டுறேன் நான் ஒரு சம்பளம் எங்கள் வீட்டுக்காரவங்க ஒரு சம்பளத்தை நம்பி எதுவுமே செய்யமுடியாது ஏன்னா குழந்தைங்கெல்லாம் படிச்சுட்டுருக்காங்க அப்போ நம்ம ஒரு சம்பளத்தைப் பற்றி எதுவும் பண்ண முடியாது வீட்லேயே இருந்தால் எதுவும் செய்யமுடியாது அதுக்காக நான் ஒரு வேலையை தேர்ந்தெடுத்து நான் வெளியில் வேலைக்கு வந்தேன் இப்போ அந்த பாதையில் தான் போயிட்டுருக்கேன் நான் வந்து ஒரு டீச்சராக இருக்கேன் அந்த டீச்சர் வேலையை எடுத்துகிட்டு நான் குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லிக்கொடுத்து நான் அதில் வர வருமானத்தில் எங்கள் குழந்தைங்கள அடுத்தடுத்து படிப்புக்கு நானு உதவி செஞ்சுக்கிட்டுருக்கேன் இப்போ எப்படினு சொன்னால் நம்ம அந்த வேலை அந்த வாழ்க்கை பாதையை நானும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் என்னெனா வறுமை வறுமையால் ரெண்டு குழந்தைங்களும் படிக்க வைக்க முடியாது ஒரு சம்பளத்தில் நாலு பேர் சாப்பிட்டு வீட்டு வாடகையை கட்டி குழந்தைங்களுக்கு நல்லது கேட்டது பார்த்து ஃபீஸ் கட்டி இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் செய்யவே முடியாது அதனால் நம்மளும் ஒரு நம்ம வாழ்க்கைக்காக ஒரு வேலை தேவைன்னு சொல்லிகிட்டு இப்போ நான் ஒரு வேலையை தேர்ந்தெடுத்து நாங்கள் செஞ்சுக்கிட்டுருக்கோம் அந்த வாழ்க்கை எங்களுக்கு அந்த பாதைலேயே நாங்கள் போயிட்டுருக்கோம் இப்போ நாங்கள் வேலை செஞ்சால் வேணா ஒரு சம்பளன்றது இரு சம்பளமானது இந்த இரு சம்பளத்தை தான் நாங்கள் குழந்தைகள படிக்கவச்சு மேன்மேலும் அவங்கள மாற்றிட்ருக்கோம் இப்போ குழந்தைங்களும் நல்லபடியாக படிச்சிட்டுருக்காங்க இப்போ இவங்களுக்கு என்னென்னு சொன்னா நாங்கள் எப்படி இருக்கணுன்னு சொல்லிகிட்டு நம்ம பாதை போனால் தான் ஒரு நல்ல நிலமைக்கு வருவோண்ட்டு நாங்கள் தீர்மானித்தோம் இப்போ நாங்கள் வேலை செய்ததால் எங்களுக்கு ஒரு படி மேலே நாங்கள் வந்துருக்கோம் கொஞ்சம் கடனெல்லாம் கட்டி ஒரு படி மேலே வந்துருக்கோம் இப்போ வந்து அந்த வாழ்க்கை பாதையே வந்து தான் நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்கோம் இப்படி போனால் தான் நம்ம ஒரு படி அதை விட்டுட்டு நம்ம வீட்லேயே உட்காந்திருந்தா நம்ம அடுத்தப்படியை தாண்ட முடியாது அதை நினச்சி நான் ஒரு வேலையை தேர்ந்தெடுத்து அங்கே படி படியாக முன்னேறி இப்போ எங்கள் குழந்தைங்களும் கொஞ்சம் ஒரு படி முன்னேறி நாங்கள் எடுத்த பாதை ரொம்ப சரியான பாதை ரைட் பாத் அந்த மாதிரி ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுத்து நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டுருக்கோம் இந்த பாதையை எடுத்தால்தான் நம்ம தீர்மானம் கரெக்டாக இருக்குதுன்னு நினச்சி நான் இந்த வேலையை தேர்ந்தெடுத்து என் வாழ்க்கை அழகாருக்குன்னு சொல்லி இந்த வேலையை தேர்ந்தெடுத்து நான் செஞ்சுக்கிட்டுருக்கேன் இது எனக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது இதை நானு மென்மேலும் அப்படியே வளர்த்துட்டு போனால் நான் இன்னும் ஒரு ஒரு படின்றதை ஒரு படி தாண்டுவோம் மூணு படிலேருந்து அஞ்சாவது படி தாண்டுவேன் இதை மேல் நோக்கி மேல் நோக்கி போய் நானும் ஒரு வெற்றி பாதையை அடைவேன்னு நினச்சி இந்த பாதையில் நான் போயிட்டுருக்கேன் இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு